ஹலோ எனக்கு சமைக்க தெரியாதுங்க எல்லாம் எங்கள் வீட்டுக்கார அம்மாதான் என் மனைவிதான் சமைப்பாங்க சமைத்து கொடுப்பாங்க அதை கொண்டு போய் சாப்பிட்டுட்டு நானும் இருந்தேன் எனக்கு எதுவும் சரியாக சமைக்க தெரியாது எங்கள் வீட்டுக்கார அம்மா எல்லாம் சாப்பாடு தோசை இட்லி வடை எதுவேணாலும் செஞ்சு கொடுப்பாங்க அதனால் இந்த காலத்தில் இப்போ பேர பிள்ளைங்க மருமகள் நாங்கள் இவங்களுக்கெல்லாம் சமைக்கிறதுக்கு எல்லாம் ஃபோன் வழியாக இப்போல்லாம் என்னென்னமோ செய்கிறாங்க ஃபோன் வழியாக பேசி எல்லாம் செஞ்சு எல்லா எல்லாம் இப்படி சாப்புடணும் இப்படி போகணும் இப்படி வரணும் அப்படின்னு எல்லாம் செஞ்சு எங்களுக்கும் எங்கள் பேர பிள்ளைங்களுக்கும் கொடுப்பாங்க நானும் எங்கள் மனைவியும் வாங்கி சாப்பிடுவோம் இருந்தாலும் அந்த காலத்தில் அவங்க சாப்பிட்ட உணவு மாரி இவங்க ஃபோன் வழியில் பார்த்து கேட்டு கேட்டு செய்து கொடுக்குறாங்க அதனால் இந்த காலத்தில் எதுவும் நாம்ம நினச்சத செய்ய முடியல மனைவி தெரிகிற சமைத்து கொடுப்பாங்க நாங்கள் சாப்பிடுவோம் அதனால் மருமகள் வந்து பார்த்தா எல்லாம் இப்போ ஃபோன் மூலிமா கேட்டு கேட்டு தெரிஞ்சு சாப்பாடு வாங்கி சமைத்து இது பாயசம் அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் செஞ்சு எங்களுக்கு கொடுப்பாங்க என்மா பேர பிள்ளைங்கள்லாம் என் மனைவி நாங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக சாப்பிடுவோம் அதனால் இந்தமாரிலாம் செய்கிறாங்க எனக்கு சமைக்க தெரியாது என் மனைவிதான் நல்லபடியாக சமைக்க தெரியும் அதன் பிற்பாடு ஃபோன் மூலிமா என் மருகவ ஃபோன் மூலிமா சமைத்து எங்களுக்கு கொடுப்பாங்க அதை நாங்கள் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம் அவ்வளோதான்